சின்ன வயசுலருந்தே என்னோட ஹாபி எதுன்னா ட்ராயிங் தான் ட்ராயிங்கில வந்து நான் நிறையா ப்ரைஸ் வாங்கிருக்கேன் ட்ராயிங் வந்து ஏன் கெரியரில் நான் எப்போ ஆரமிச்சேன்னா ஃபிப்த்துலேர்ந்து ட்ராயிங் போட்டிஷன் காம்பிட்டிஷன் எல்லாத்துலையும் கலந்துக்கிட்டேன் அதில் கலந்துக்கிட்ட மாரி நிறையா ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி அதில் சில ட்ராயிங் பரிசு வாங்கிருக்கேன் சில ட்ராயிங்குக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ் அத மாரி வாங்கிருக்கேன் ஆனால் நான் வந்து ரொம்ப பெருமப்படுற மாதிரி ஒ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின ஒரே ஒரு ட்ராயிங்கனா அது இந்தியா மேப் தான் ஏன்னா இந்தியா மேப்புங்கறது ஒரு இந்தியனா என்னோட பெருமையை என்னோட அடையாளத்தை அது குறிக்குது நான் ஒரு இந்தியன் அதை மாரி சொல்லுறது தான் அந்த மேப்பில் இந்தியா மேப்பில் நான் வந்து ரொம்ப அது சூப்பராக வரைஞ்சிருந்தேன் அதுக்கு வந்து எனக்கு செவன்த்தில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க அதே மாரி திரும்ப அதே வருஷ அடுத்த வருஷமும் இந்தியா மேப் போட்றதுலையும் அதில் இந்தியா வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனியாக கலர் அவுட்ஃபிட் கொடுத்து அது கொஞ்சம் டிஃப்ரண்டாக யூனிக்காக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு அவுட்ஃபிட் கொடுத்து வரைஞ்சிருந்தேன் அப்புறோம் அது மட்டும் இல்லாமல் இது இதை மாதிரி எங்கள் அம்மா அப்பாகிட்ட சொன்னேன் இந்த மாரி இந்தியா மேப் வரைஞ்சிருக்கேன் அதுக்கு வந்து எப்படி சொ அது வந்து நல்லா இருக்கா அப்படின்ட்டு எங்கள் அப்பா அம்மாவும் நிறையா சப்போர்ட் பண்ணிருக்காங்க எங்கள் அப்பா எல்லா தடவையும் ஒரு ஒரு ஐடியா கொடுப்பாரு இந்த மாரி மேப் வரையும் போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்னென்ன கலர் கொடுக்கலாம் அங்கே என்னென்னா இது அதை மாதிரி பேஸிக்காக இப்போ தமிழ்நாடுன்னா அக்ரிகல்ச்சர் அதிகமாக இருக்கிற இடோம் அதுக்கு க்ரீன் கொடுக்குலாம் ஒடிஸான்னா அது மாதிரி ஒரு ஒரு கலர் எல்லா நாட் இந்தியாவில உள்ள எல்லா கன்ட்ரிக்கும் ஒரு ஒரு கலர் கொடுத்துருக்கேன் இந்தியாவோட தலைநகர் சென்னைக்கு அது ஒரு யூனிக் பார்ட்டாக எல்லாத்துக்கும் ஒரு ஒரு யூனிக் பார்ட் வந்து கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராயிங் வந்து ஏன் ப்ரெண்ட்ஸு ஏன் ஃபேம்லிக்கு ஏன் ரிலேட்டிவ் சர்க்கிளில் வந்து எல்லாருமே ட்ராயிங் காம்பெட்டிஷன்னாகவே அவார்ட்ஸ் வருஷம் நிறையா சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏன் கஸ்டமர்கள் ஏன் கஸ்டமர்ஸ் கூட ஆட் ஸ்டிக்கரில் வந்து டிசைன் வைக்க சொல்லி இந்தியா இந்தியாவை பற்றி எதா டிசைன் அது மாதிரி வச்சி தர சொல்லிருக்காங்க டிசைன் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நல்லா இருக்கும் இதை பற்றி என் ஃபீட்பேக்ஸ் கூட குட் ஃபீட்பேக்ஸாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியா இந்தியா அந்த மாதிரி ஒரு டிசைனில் வரையும் போது எல்லாருக்கும் ஒரு பெருமை தான் இந்தியன் அத மேரி ஒரு பெருமை தானே அது மாதிரி தான் ஏன் ட்ராயிங் கெரியரில் அந்த அந்த முதோ ஒரு முத முதோ நான் வரைஞ்ச அந்த இந்தியா மேப் தான் என்னோட பெஸ்ட்டு ட்ராயிங் ஒன்று அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த ஏன் ஏன் ட்ராயிங் வந்து ஒரு யூனிக்காக இருக்கு ஏன் ட்ராயிங்கில ஒரு ஃபேஷனாக இருந்துச்சு இதை யூஸ் பண்ணி தான் நான் நிறையா இது வாங்கிருக்கேன் அவார்ட்ஸ் வாங்கிருக்கேன் ஸ்டேட்டில நிறையா இடத்துல செலக்ட் ஆகிருக்கேன் ஏன் யூனிக்காக ஒரு ஒரு விஷயமும் யூனிக்காக இருக்கிறனால தான் ஏன் கஸ்டமர்ஸோட ரேட்டிங்கும் எனக்கு அது மாதிரி ஃபீட்பேக்கும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஆட் ஸ்டிக்கர் யூனிக்கான டிசைன் அப்புறோம் ஒரு ஒரு டிசைனுலையும் டிஃப்ரண்ட்டான இன் இன்டீரியர் அவுட் எதாவது ஒரு டிசைன் புதுசு புதுசாக ட்ரை பண்ணனால தான் நான் டாப்பில் இருக்கேன் ஓரளவு நான் அது ஏன் கம்பெனியில நான் டாப்பில் இருக்கேன் எனக்கு எனக்கு ஒரு ஒரு நல்ல பேர் இருக்கு எனக்கு ஏன் கம்பெனியில இது மட்டும் இல்லாமல் ட்ராயிங் வந்து ஏன் லைஃப்பில் நிறையா விஷயத்த மாற்றிருக்கு ஒருத்தனால பேச முடியலன்னா கூட வரைஞ்சு காட்டுறாங்க அப்போ ட்ராயிங் ஸ்கில் எல்லாருக்குமே இருக்கு ட்ராயிங் ஸ்கில்லு வந்து எல்லாருக்குமே இருக்கு ஆனால் அது வந்து சில பேர் வேஸ்ட்டாக காட்ட மாட்டுறாங்க அதை மாரி எல்லாருமே காட்டினா ட்ராயிங்கோட ஸ்கில்லோட வேல்யூ எல்லாருக்கும் தெரியும் இப்போ ட்ராயிங் வந்து ஸ்கில் அதிகமாக இருக்கு அதோட வேகன்ஸியும் அதிகமாக இருக்கு